நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது சின்ன வயசு ஃபோட்டோலாம் பழைய ஃபோட்டோ இருந்துது அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருந்தோம் அப்போது வந்து புது இப்போ பிளாக் முன்னெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு கேமரா தான் இருக்கும் இப்போலாம் போய் பார்த்தோம்னா கலராக ஃபோட்டோ கொடுத்துருவாங்க இப்போ வந்து காலங்கள் பெரு மிக புதுசாகல இருக்குது ஃபோட்டோஸ்லாம் செடிகள் கொடிகளில் எடுக்கலாம் அப்புறம் நம்ம இப்போ ஃபோன்லேயே ஃபோட்டோலாம் எடுத்துக்கொண்டு போய் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்களே கலர் ஃபோட்டோ பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப வந்து ஃபோட்டோ வந்து செல்ஃபி எடுக்கலாம் கேமரா எடுக்கலாம் ஃபோனில் இதுமாதிரிலாம் நம்ம காலங்கள் வந்து பெரிதாக இருக்குது நிலவு வந்து வெ நில நிலவு ஜூம் பண்ணி பார்த்தோம்னா பெருசாக தெரியும் நமக்கு ஃபோட்டோ வந்து அப்போ வந்து நம்ம ஃபேஸும் நல்லா தெரியும் ஃபோட்டோ வில் கேமராலாம் இப்போ வந்து கேமரா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான் ஃபோட்டோ வந்து பெ அங்கே போய் எடுக்கணும் அந்த கேமராவில் இப்போ வந்து நம்மளே ஃபோனில் வந்து ஃபோட்டோலாம் புதுசாக புதுசாக எடுக்கலாம் அதுமாதிரி அதுமாதிரி நிறைய காலங்கள் வந்து பெருகிக்கொண்டு இருக்குது